நான் வந்து ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறேன் பொது வாழ்க்கையில் செய்கிற நல்ல காரியங்களெலாம் ஒரு ஃபோட்டோவாக எடுப்பேன் அந்த ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்லேயும் பதிவிடுவேன் பேஸ்புக்லையும் பண்ணுவேன் ஏன்னால் நான் அந்த ஃபேஸ் புக்கில் வந்து ஒரு ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட நண்பர்கள் இருக்கிறாங்க நான் நண்பர்கள் மூலிமா வந்து போட்டால் கொஞ்ச நாள் நம்ம செய்கிற நல்ல காரியங்களெலாம் நஸ் தெரியும் ஆனால் அவங்களும் வந்து இதை பார்த்து ஓஹோ அப்படி செய்கிறாரு நாமளும் செய்யணும் அவர் செஞ்சுருக்கறது வெளியே தெரியும் நாமளும் செய்யணுன்ற ஒரு எண்ணங்கள் தூண்டும் அது மாதிரியா நிறைய ஃபோட்டோவெலாம் வந்து பேஸ் புக்கில் போடுவேன் மற்றவங்களெலாம் வந்து போடுறதையும் பார்க்கும்போது நல்ல செய்தியெலாம் நாங்களும் உள் வாங்கிறோம் அது ஓஹோ இப்படி பண்ணியிருக்காரு நாம்ளும் அது மாதிரி சேவைகளை செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோட நமக்கும் ஒரு ஒரு ஓ உந்துதலாக தான் இருக்குது ஒரு சே இப்போ வந்து அனாதை குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடுறது அப்புறோம் வந்து அங்கங்கே இல்லாதவங்களுக்கு உதவுவது பு பொது சேவைகள் மாதிரி அந்த குழந்தைங்களுக்குலாம் அது சி சாக்லேட்டு மொத்த மொத்த நிறைய அறிவுரை பண்ணுறது கொடுக்கறது பதிலாக நிறைய செய்திகளாக நம்ம பார்க்கும்போது இந்த என்ன மாதிரி வந்து முகநூல் அதாவது பேஸ் புக் மூலிமா போட்டோம்னால் ந நண்பர்களெலாம் இப்படி பண்ணுறாரு அவரும் பார்க்கறாரு நம்மளையும் பார்க்கறோம் அதனால் அது வந்து ஒரு நல்ல பயனுள்ளதாக தான் இருக்குது ஃபேஸ் புக்கில்